குட் மார்னிங் யார் நீங்கள் சரி எங்கேயிருந்து பேசுகிறிங்க எந்த ஊர் சரி கோயில்பட்டியிலேருந்து பேசுகிறிங்களா நீங்கள் பேச்சுலரா கல்யாணம் முடிஞ்சவங்களா சரி அதாவது நம்ம கம்பெனியில் பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்குக்கு நம்ம ஆள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆள் தேவைப்படுது நீங்கள் உங்களுக்கு வயது என்ன இருக்கும் சரி சந்தோஷம் அதாவது பார்த்திங்கன்னா வேலைலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இங்கே ஸ்டாஃப்புலாம் சில நேரம் ஒரு மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது சரிங்களா காலையில் ஸ்டாஃப் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துடணும் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஒரு எட்டரைக்குலாம் வந்துடணும் ஸ்டாஃப் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் வந்துடுவாங்க சரியா நீங்கள் எட்டரைக்கு இங்கே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுருக்கணும் சரிங்களா ரைட்டு கூட ஒரு ஆள் கூட்டி வந்தாலும் நாங்கள் என்ன சம்பளம் கொடுக்குறோமோ அதை தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஸேர் பண்ணிக்கிணும் ஏம்மா ரெண்டு பேர் சேலரினா உங்களுக்காக சரி நாற்பது வயது ஆயிட்டுன்னு சொல்கிறிங்க இல்லையா அதனால ஒரு பன்னிரெண்டாயர ரூவா கொடுக்கலாம் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேர் கூட்டி வந்திங்கன்னாலும் அதே பன்னிரெண்டாயிரம் தான் தருவோம் நீங்கள் தான் ஸேர் பண்ணிக்கணும் சரியா நிறைய வேலை இருக்காது முதல்ல வேலைக்கு வந்து வேலையை செய்யுங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோங்க சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்குனால் காலையிலே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே செய்யணும் அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லன்ச்சுக்கு அப்புறம் இருக்கும் அப்புறம் ஈவினிங் இருக்கும் அப்புறம் எல்லோரும் போனதுக்கு அப்புறம் நீங்கள் தான் கடைசியாக போகணும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு எடுத்து கடைசியாக நீங்கள் தான் போகணும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தூரமும் இருக்குது வர முடியுமா என்னங்கிறதை யோசித்து கரெக்டாக நீங்கள் என்ட்ட சொல்லி ஆஃபிஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கோயில்பட்டியிலேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட திருநெல்வேலி பக்கம் வரணும் ஆமாம் சரி ரொம்ப சந்தோஷம் ரைட்டு கட்டாயம் கட்டாயம் உங்களுடைய வேலையை பார்த்துட்டு நீங்கள் செய்கிறத பார்த்துட்டு உங்களுடைய பர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணித்தருவோம் சரிங்களா சரி

சேர ரொம்ப சந்தோஷம் வாங்க வெல்கம் நீங்கள் வந்து இந்த அடுத்த வாரம் புதன்கெலம வாங்க

கட்டாயம் வண்ணாரப்பேட்டைக்கிட்டே ஆமாம் கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் பக்கத்தில் தான் வண்ணாரப்பேட்டையில் பக்கத்தில் தான் நடந்து வர தூரம் தான் ரொம்ப தூரம்லாம் இருக்காது கால் பண்ணுங்கள் நாங்கள் லொகேஷன் சொல்கிறேன் நீங்கள் வந்துடலாம் கரெக்டாக வந்துடலாம் ஆ சரி தேங்க் யூ தேங்க் யூ வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க